எனக்கு சின்ன வயசிலருந்து மீன் பிடிக்கிறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள்லாம் தூண்டில்ல தான் மீன் பிடிப்போம் இதே நிறையா பேர் சேர்ந்து போனால் வலை போட்டு பிடிப்போம் மீன் பிடிக்கிறதுல நிறையா வகை இருக்குது வீச்சு வலை போட்டும் பிடிப்பாங்க தூண்டில் போட்டும் பிடிப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து சின்ன வயசிலேருந்தே மண்புழு எடுத்துட்டு போய் தூண்டில்ல போட்டு தான் பிடிப்போம் இது மைதா மாவு போட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்கள் அப்பறம் நிறையா மட்டன் இதெல்லாம் போட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்கள் ஆனால் எங்களுக்கு இப்படி பிடிக்கிறது தான் பிடிக்கும் எங்களது இங்கே ஊர்ல பக்கத்திலையே குட்டை இருக்குது குட்டை இருக்கிறனால நாங்கள் இங்கேயே மீன் பிடிச்சிக்குவோம் வெளியேலாம் எங்கேயும் போக மாட்டோம் இது எப்பாது மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தாலும் இங்கே இங்கேயே மீன் பிடிச்சி தான் சாப்பிட்டுக்குவோம் வெளியே காசு கொடுத்து வில கொடுத்துலாம் வாங்கிக்க மாட்டோம் எங்கள் ஊர்ல மீன் பண்ணை ஒன்று இருக்குது அங்கே நல்லா பெரிய பெரிய மீனுங்கள் நிறையா இருக்குது